ஹலோ சொல்லுங்க வணக்கம் சொல்லுங்க ம் சொல்லுங்க ம் ஆமாங்க எங்கள் தோட்டத்தில் மேக்ஸிமம் அதிகமாக தக்காளி வெண்டைக்கா கத்திரிக்காய் தான் இருக்குமுங்க ஆமாங்க எங்கள் கிட்டே நீங்கள் கிலோ கணக்கு கிலோ வந்து இருபது ரூபாய்னு வாங்கலாங்க வெளியே வந்து இருபத்தஞ்சி ரூபாய் முப்பது ரூபாய் அப்படி விற்கலாம் தக்காளி வெண்டைக்கா வந்து பதினைஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறோம் கத்திரிக்காய் வந்து இருபது ரூபாய்க்கு கொடுக்குறோம் நீங்கள் அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா விற்கலாம் அது உங்களுடைய விற்பனை நீங்கள் இருக்கிற ஏரியாவில் எப்படி மக்கள் வாங்குவாங்க அதை பொறுத்து நீங்கள் ரேட்டு ஏற்றிக்கலாம் இப்போ டவுன்லெனாம் அதிகமாக வாங்கிப்பாங்க வில்லேஜ்லனால் நீங்கள் ரெண்டு ரூபாய் மூணு ரூபாய் தான் கூடுதலாக விற்க முடியும் தேங்காயும் இருக்குது தோட்டத்தில் தேங்காய் நீங்கள் எங்கிட்டே பதினஞ்சு ரூபாய் வாங்கினனா நீங்கள் முப்பது ரூபாய்க்கு கூட தேங்காய் வி விற்கலாம் ஆமாம் இளநீலாம் தருவோம் இளநீ இளநீ வந்து இருபத்தஞ்சி ரூபாய் நாங்களே கொடுக்குறோம் நீங்கள் அம்பது ரூபாய் வரையும் விற்கலாம் ஏன்னால் இது வெயில் காலம் இல்லைங்களா இளநீ வந்து அந்த அளவுக்கு வாங்கிக்கிறாங்க சேல்ஸ் ஆகுது இங்கே எங்கள் தோட்டத்துக்கே வந்து நிறைய இளநீ வந்து வெட்டின்னு போயிடுறாங்க காலையில் டைமில் நீங்கள் ஒரு வாரம் முன்னாடியே சொல்லுங்க அப்போ தான் நாங்கள் இளநீ உங்களுக்கு கொடுக்க முடியும் இல்லைங்க உரிச்சுலாம் கொடுக்குறது இல்லைங்க நீங்கள் தான் உரித்து அதை விற்கணும் ஆ ஒரு தேங்காய் இருவது ரூபாய்ங்க எல்லாம் பெரிய சைசாக தான் இருக்குதுங்க சைஸ்சுக்கு தகுந்தமாதிரி கொடுப்போம் பெருசாக இருந்தால் இருவது ரூபாய் கொடுப்போம் சின்னதா இருந்தால் பதினஞ்சு ரூபாய் பத்து ரூபாய்க்கு அப்படி கொடுப்போம் சரிங்க ஓகேங்க தேங்க்ஸ்